ஹலோ ஆ சார் இந்த இன்டெரியர் டிசைனுக்குள்ள ஆர்கிடெக்சர்ஸில் டிசைன் ஷோரூம் தானே ஆ ஆ சார் ஒரு ஹவுஸ் ஒன்று ரினவேட் பண்ணணும் ஒரு ஹவுஸ் தான் ஆனால் அது கொஞ்சம் ரினவேட் இண்டீரியர் டிசைன்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் சார் உங்கக்கிட்டே பிளானிங் இருக்கா உங்கக்கிட்டே டிசைனிங்கு பண்ணி கொடுப்பிங்களா எப்படி அது டோட்டலாக ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு தெரியல டோட்டலாக மொத்தம் எட்டு செண்டு வரும் எட்டு செண்டுனா ஒரு செண்டு நானூற்றி முப்பத்தினாலு ஸ்கொயர் ஃபீட்டாக எட்டு செண்டுனா மூவாயிரத்தி இரநூறு சம்திங் வரும் ஸ்கொயர் ஃபீட்டு ஆமாம் சார் இது எங்களுக்கு இங்கே ஒங்களுக்கு நியரஸ்ட்டில் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஒங்களுக்கு எங்கள் அப்படியா எங்களுக்கு இங்கே ராதாபுரம் தெரியுமா அந்த தள்ளி அந்த ரோட்டில் ராதாபுரம்னு ஒரு ஊர் ஆ அந்த ஊர் அந்த ஊர் கிட்டதான் அதான் உங்கக்கிட்டே பிளானிங் எப்படி பண்ணி கொடுக்கலாமா டிசைனிங் எப்படின்னு கேக்கிறேன் பிளானிங் எதுவும் வைச்சிருக்கிங்களா நேரில் வந்தால் பிளானிங்லாம் யூஸ் பண்ணலாமானு கேக்கிறேன் நேரில் வந்தால் ம் சரி சரி நேரில் வந்தால் உங்கக்கிட்டே இருக்க பிளானிங்லாம் பார்க்கலாமா எப்படி டிசைனிங்லாம் எப்படி பண்ணி ம் சரி சரி ஓகே ஓகே எவ்வளோ ஸ்கொயர் பீட் நீங்கள் எப்படி ஸ்கொயர்ர் பீட் வெச்சு பண்ணி கொடுப்பிங்களா இல்லை எப்பிடி அமவுண்ட்டுலாம் எப்படி

ஆமாம் ஆமாம் எல்லாம் சேர்த்து தான் டிசைனிங் ஓவர் ஆலாக சேரி சேரி சரி சரிங்க சார் சேரி சேரி சரி ம் ம் தேங்க்யூ